நான் பயன்படுத்த கூடிய பியர் சோப்பானது மிக மிருதுவானதாகவும் தோலின் தன்மைக்கு ஏற்பதாகவும் நன் நல்ல நறுமணம் மிக்கதாகவும் இருக்கின்றது இப் ப்ராடக்ட் எனக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் எவ்வித சைட் எபெஃக்ட் பக்க விளைவுகள் ஏதுவும் ஏற்படாத வகையிலும் இது அமைந்துள்ளது ஆகையினால் இஸ் சோப்பானது பியர்ஸ் என்ற சோப்பானது எனக்கு மிகவும் பிடிக்கும் மேலும் என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் இதை பயன் படுத்துவார்கள் எனது நண்பர்களுக்கும் இதை நான் பரிந்துரைப்பேன் நன்றி வணக்கம்